ஈரோடு மாவட்டத்தில் வந்து காலநிலை வந்து வெப்பநிலையாகவும் இருக்கு மழையாகவும் இருக்குது மதிய நேரம் பார்த்திங்க அப்படினா வெயில் பயங்கரமாக கொளுத்துது வெளியவே போக முடியல ஈவினிங் டைம்மில் வந்து மழை வந்து வருது அதனால கொஞ்சம் வெப்ப நிலை வந்து தனிக்கு தனிக்கிது காலையில பத்து மணிக்கெல்லாம் வந்து வெயில் வந்து பயங்கரமாக வந்துருது ரெண்டுமே வந்து மழையும் வெப்ப நிலை ரெண்டுமே வந்து இப்போ வந்து ரீசென்ட்டாக வந்து ஈரோடு மாவட்டத்தில் போய்ட்டுருக்குது கடுமையான கோடை வெள்ளப்பெருக்கு வறட்சி கடுமையான குளிர் காலம் எல்லாமே நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் கடுமையான கோடை வந்து இப்போ ரீசென்ட்டாக வந்து போய்ட்டுருக்குது மதியம் பார்த்திங்கன்னா க ரொம்ப வெயில் வந்து பயங்கரமா இருக்குது வெளிய டூ வீலரில் போகவே முடியல ரொம்பவுமே வேர்வையாக இருக்குது ஃபேன் இல்லாமல் இருக்கவே முடியல வெள்ளப்பெருக்கும் நான் வந்து அனுபவிச்சுருக்கேன் ரீசென்ட்டாக வந்து பவானி ஆற்றுல வந்து தண்ணி ஃபுல்லாயி பாலம் வந்து வெடிச்சு ஊருக்குள்ளே தண்ணி வந்து ரெண்டு நாளாக வெளியவே போ முடியல ஃபுல்லாக தண்ணியாக இருந்துது வறட்சி வந்து நான் அதிகமாக பாத்ததில்லை ஈரோட்டில் வந்து வறட்சி அதிகமாக இருந்ததில்லை கடுமையான குளிர் காலம் வந்து நான் டிசம்பர் மாதத்துல வந்து அனுபவிச்சுருக்கேன் காலையில ஒன்பது மணி வரைக்குமே பனி மூட்டமாக இருக்கும் வெளியவே போக முடியாது வாகனம்லாம் ஒட்டவே முடியாது கண்ணே தெரியாது அந்த மாதிரி பனி மூட்டமாக இருக்கு ரொம்ப குளுரும் அதுவும் நான் அனுபவிச்சுருக்கேன் இந்த வாழ்க்கை காலத்து வானிலையில் மாற்றமும் ஏற்பட்டுருக்குது அதையும் நான் வந்து பார்த்துருக்கேன் அதிக காற்று இல்லாத ஈரம் ஈரப்பதம் உள்ள காலநிலையும் நான் வந்து பார்த்துருக்கேன் வறண்ட மாதம் ஜனவரி வறண்ட மாதம் ஜனவரியில வந்து மழை வந்து அதிகமாக வரும் டிசம்பர் மாதத்துல வந்து குளிர் இருக்கிற டைம்மில் வந்து மழை வந்து அதிகமாக வரும் ஒரு சில டைம்மில் வந்து மதிய மதிய டைத்தில் வந்து பயங்கரமாக வெயில் வரும் மழ டைம்மில் வெயிலும் வெயில் டைம்மில் மழையும் இந்த மாதிரி கால நிலை வந்து மாரி மாரி வந்துவிட்டு தான் இருக்குதுங்க